தமிழ் மக்கள் அவர்களது பாஷை தெரியாத மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள தங்கள் மொழிய எப்படி பயன்படுத்தறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு செயல் மூலமாக காமிப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து பசிக்குது அப்படின்னா ஒரு ஹோட்டலை காமிப்பாங்க ஒரு ஒரு ஹோட்டலை காமிச்சு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் மூலமா காமிப்பாங்க வேற இது ஆங்கிலம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து ஒரு பொதுவான ஒரு மொழி தமிழ் ஆங்கிலம்ங்கறது அந்த ஆங்கிலத்திலே வந்து ஒரு சில பேர் வந்து அந்த மொழில பேசி கேட்பாங்க ஒரு சில பேர் வந்து செய்கை மூலமாக காமிப்பாங்க